எங்கள் பகுதியில் உள்ள சுற்றுலா தளங்கள்னா எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து பீச் இருக்குது வெளி நாடுகளிலேருந்து வர சுற்றுலா பயணிகள் நார்மலாக வெளி வெளி மாவட்டங்களிருந்து வர சுற்றுலா பயணிகளும் அங்கே போவாங்க அது ஒரு சுற்றுலா பய மையமாக தான் எங்கள் ஊரில் இருக்குது அது மட்டுமல்லாம எங்கள் ஊர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து நாகூர் தர்கா அப்படினு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து முஸ்லீம்க்கான ஒரு தளம் தான் அதை எப்படி சொல்லுவாங்க மசூதினு சொல்லுவாங்க அந்த தளத்துக்கு வந்து முஸ்லீம் தான் போவாங்க அப்படினுலாம் கிடையாது எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் வேணுணாலும் அங்கே போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரலாம் தரிசனம் பண்ணலாம் அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது எந்த மதத்தில் இப்போ முஸ்லீம் காரவங்க தான் அங்கே போவாங்க அப்படினு கிடையாது இந்து மதத்தை சார்ந்தவர்களும் அங்கே போவாங்க ஏன் நானே ஒரு இந்து தான் ஆனால் நானும் அந்த தர்காக்கு போயிருக்க பல முறை போயிருக்க ஏன்னா எங்கள் மாவட்டத்தில் அது ஒரு பெரிய சுற்றுலா தளமாக இருக்கும் அங்கே போகிறதே அப்புறம் அதை விட்டால் பீச் தான் அப்புறம் கோவில்கள்லாம் இருக்குது கோவில்களுக்கெல்லாம் வருவாங்க வெளி நாடுகளிலேருந்து வர சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே தான் எங்க ஊரில் வந்து இந்த தர்காக்கு பீச்க்கு அங்கே எங்கள் மாவட்டத்தில் உள்ள கோயில்களுக்கு அங்கேலாம் சென்று பார்த்துட்டு வருவாங்க எங்கள் மாவட்டம்னா எங்கள் மாவட்டத்துக்கு பக்கத்துலேயே தான் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் இதெல்லாம் இருக்குது இது இப்படிலாம் பார்க்கும் போது எங்க மாவட்டத்தை சுற்றி நிறைய சுற்றுலா தளங்கள் இருக்குது தரங்கம்பாடி பீச் இருக்குது மாயவரத்தில் வந்து நிறைய கோவில்கள் மாயவரம் மயூரநாதர் கோவில் இருக்குது அங்கே வந்து குட முழுக்கெல்லாம் நடக்கும் வருடா வருடம் பக்கத்துக்கு திருவாரூர் மாவட்டம் இருக்குது திருவாரூர் மாவட்டத்துலேருந்து திருவாரூர் பெரிய கோவில் இருக்குது அங்கே தான் ஆசியாலயே பெரிய தேர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குடது எங்கள் மாவட்டத்துக்கு மட்டுமில்லை நார்மலாக வெளி நாடுகளில் வெளி மாவட்டத்துலேருந்து வர சுற்றுலா பயணிகள் வந்து எங்கள் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தளங்களையும் பார்ப்பாங்க அதேமாதிரி எங்களுக்கு பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தளங்களையும் பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து எங்கள் மாவட்டத்தில் எங்கள் அருகில் உள்ள மாவட்டத்தில் கொஞ்சம் பிரசித்தி பெற்ற இடங்கள்லாருக்குது